தொழில்நுட்பத்துக்கு வெளியே இருக்கற எனக்கு ஆர்வங்கள் அதாவது தொழில்நுட்ப சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல இருக்கிறது இன்ஸ்டாகிராமு யூடியூப்புந்தான் இதில் இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது எப்படின்னா ஒரு நாளைக்கி நான் ஒரு மணி நேரமாச்சும் நான் அதை பயன்படுத்து படுத்தாமல் இருந்ததில்லை ஸோ அப்படிதான் போயிட்டிருக்கு எனக்கு அது எப்படின்னா நிறையா நகைச்சுவையான பதிவுகளெலான் வரும் சுற்றி நடக்கிறதெல்லாம் பதிவுகளாக வரும் சிந்திக்கிற மாதிரி பதிவுகள் வரும் நம்ம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கலாம் நண்பர்கள் பார்க்குறத நமக்கு பகிர்ந்துப்பாங்க நம்ப வ வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா யூடியூப்பில் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு குழு இருக்குது அவங்க போடுற பதிவுகள் எல்லாத்தையுமே நான் இது விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன் தினமும் அது எப்படின்னு பார்த்தீங்கனா தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பதிவு பார்த்துட்டு படுத்தோன்னா அவ்வளோ நகைச்சுவையாக சிரிப்பாக எனக்கு இருக்கும் எப்படின்னா அந்த நாள் முழுக்க நான் நிறையா சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பேன் ஆனால் அந்த இரவு நேரத்தில் அந்த ரெண்டு பதிவு பார்க்குறதுல எல்லாத்தையுமே மறந்து நான் அப்படி சிரிச்சுட்டு உக்கார்ந்துருப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து பார்த்தீங்கனா நிறையா விளையாட்டு சம்மந்தப்பட்ட பதிவுகளெலான் நான் நிறையா பார்ப்பேன் அதுக்கப்புறமா ஆங்கில நாடகங்கள் நிறையா பார்ப்பேன் நான் அதெல்லான் வந்துட்டு எனக்கு ரொம்ப இது ஆர்வமாக இருக்கும் பொழுதுபோக்கு எனக்கு அது நா நான் ரொம்ப வந்துட்டு பயன்படுத்திக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா இன்ஸ்டாகிராம்லையே பார்த்தீங்கனா நிறையா நகைச்சுவையான பதிவுகள் வரும் நிறையா நகைச்சுவையான பதிவுகள் வரும் அதுக்கப்புறமா சுற்றி நடக்கிற பதிவுகள்லான் வரும் நம்ம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கலாம் ப ஒரு நண்பர்கள் மட்டுல்லாமல் பல நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கலாம் பல பேர்துக்கூட நம்ப பகிர்ந்துக்கலாம் அதுக்கப்புறமா நடிகை நடிகையர்கள் அவங்க போடுற பதிவுகளெலான் வரும் ஸோ அவங்க இப்போது என்ன பண்ணிகிட்டுருக்காங்க எந்த படம் நடிப்புலிருக்காங்க இப்போது எங்கே இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு தினமும் என்ன பண்ணுவாங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ப இது மூலமாக சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா விளையாட்டு வீரர்கள் அவங்கள பற்றி பதிவுகளெலான் வரும் அப்புறம் நடிக நடிகைகள் அதுக்கப்புறமா அரசியல் அது சம்மந்தப்பட்ட அதில் இருக்கற ஆட்களோடைய பதிவுகளெலான் வரும் அவங்களா எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க ஸோ அதெல்லாம் வரும் நம்ப அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நிறையா சிந்திக்க நேரம் இருக்கும் நிறையா நம்ம வந்துவிட்டு அறிவு இது பண்ணிக்கலாம் இப்படிலான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வெச்சு நான் என்னோடய பொழுதுபோக்கை நான் இது பண்ணிப்பேன்